நான் வேலை செய்கிற இடத்துல வந்து சிறப்பாக இருக்குது நான் சிறப்பாக வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை வந்து வேற தமிழ்நாட்டுலேருந்து வேற ஸ்டேட்டுக்கு மாத்துகிறேன்னு சொல்கிறாங்க நான் இங்கே வேலை எட்டு வருஷமாக வேலை செய்கிறனால வந்து அந்த பதவி ப்ரொமோஷனுக்கு வந்து அங்கே அனுப்புகிறேன்றாரு நான் அது பார்த்து நான் வந்து வெளி ஸ்டேட்ல போய் வேலை செய்கிறத விட எனக்கு இங்கேயே சிறப்பாயிருக்கு இப்போ வந்து சம்பளம் ஏத்துனதனால வேலை வந்து கூடுதலாக இருக்குது நேரம் வந்து பத்தாமல் இருக்கு பத்தாமதான் இருக்கு இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நான் சந்தோஷமாக வந்து இந்த வேலையை வந்து நான் சிறப்பாக செய்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிருக்கு இந்த வேலை அதனால் வந்து மக்கள் மத்தியில செ பப்ளிக்ல நான் வேலை செய்கிறனால எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வளோ கஷ்டங்க கஷ்டங்களே இருந்தாலும் வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் அதர் ஸ்டேட்ல வந்து வேலை செய்கிறத விட நான் இருக்கிற இடத்துல வந்து நான் சிறப்பாக வேலை செய்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து ரெகுலராக வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குறாங்கள் நான் வெளியில போய் வேலை செய்கிறத விட எனக்கு இங்கேயே வந்து கஸ்டமர் வந்து நான் கூடுதலாக செஞ்சு என் வருமானத்தை வந்து நான் வந்து சிறப்பாக வந்து பழைய மேல் படுத்துக்குவேன் அது இல்லாமல் வந்து இது சம்பளம் வந்து எனக்கு அதை விட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் சேந் அஞ்சாயரூபாக்கிட்ட சேர்ந்து தான் வருது கஸ்டமர் அதிகமாருக்குறதனால எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது வேலை டைமும் வந்து கூடுதலாகும் இருந்தாலும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருந்தாலும் வந்து சந்தோஷமாக இருக்கும் வந்து நம்ம குழந்த குட்டி மனைவி ய அம்மா அப்பாவோட இருக்கிறனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வெளி ஸ்டேட்ல போய் வேலை செய்கிறதவிட இங்கேயே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேலையை வந்து நான் வந்து சிறப்பாக வந்து ம மனமுகந்து நான் இதை ஏத்துகிட்டு இந்த வேலை செய்ன்னுக்கிறேன் முன்னே செஞ்ச வேலையை விட இது வந்து எனக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இந்த வேலையை நான் தொடர்ந்து நான் செய்கிறேன்னு சொல்கிறேன்